தற்காப்பு கலைகள் உங்கள் கவனத்தை எப்படி மேம்படுத்தி உள்ளன அது உங்கள் படிப்பிலும் எப்படி உதவியது ஆ தற்காப்பு கலைங்கிறது இப்போ என்னோடய ஸ்கூல் டேஸ்ல நான் கொஞ்ச நாள் கராத்தேயில இருந்தேன் அந்த கராத்தே டைம் அந்த அந்த பீரியட்ல இருந்தப்போ எனக்கு அப்போ கொஞ்சம் ஐல ஒரு ப்ராப்ளம் வந்து விஷன்ஸ் ஸயிட்டை ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு ஆனால் நம்ம ஒரு விஷயத்தில் கான்சன்ரேட் பண்ணும்போது அந்த கராத்தேயில நான் வந்து இதில் ஈடுபடும்போது என்னோடய கவனம் அந்த ஒரு விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அந்த பவர் வந்துட்டு அதிகமாச்சு நம்ம கான்சன்ட்ரேசன் பவர் அதிகமாச்சு என்னோடய ஸ்டடிஸ்லியும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ தற்காப்பு கலை பண்றதினால ஒரு கலையை மட்டும் நம்ம கத்துக்கலை அதில் நம்ம நிறைய ஒழுக்கத்தை கத்துக்கிறோம் முதல்ல முதல் விஷயம் வந்துட்டு நம்ம ஒழுக்கத்தை கத்துக்கிறோம் அப்புறம் உடல் நிலையை நம்ம நிறைய மாற்றங்களை பார்ப்போம் நம்ம சத்தான உணவுகளை சாப்பிடுவோம் அதனால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் கண் வந்துட்டு அப்போது நல்லா அந்த விஷன்ஸ் ஸயிட் ப்ராப்ளம் இருந்தது கொறைஞ்சிருச்சி ஹாஸ்பிட்டல் போகணும் கண்ணாடி போடணும் ஒரு சிச்சுவேசன் இப்போ அதுக்கப்பறம் நான் அதை விட்டதினால எனக்கு அந்த கண்ணாடி போடுறது அதெல்லாமே வந்துடுச்சு ஆனால் அந்த டைம்ல நான் ரொம்ப நல்லா இருந்தேன் நமக்கு ஒரு பழக்கவழக்கம் இருந்தது இப்போ எப்படி இருபத்தொரு நாள் நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றோம்னா ஆட்டோமேட்டிக்காக இருபத்தி ரெண்டாவது நாளிலருந்து நமக்கு அது பழக்கமாகிரும் நம்ம கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணணும் இல்லை சீக்கிரம் காலையில எழுந்திரிப்போம் இவ்ளோதான் செய்யணும் ஆர்கனைசடாக இல்லாமல் இருப்போம் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயமாக நான் அந்த கற் தற்காப்பு கலையில் கற்றுக்கிட்டது